எங்கள் ஊரில் இருந்து தான் மருத்துவமனை டாக்ட்ரு எல்லாம் குளித்தலையில் இருக்காங்க திருச்சியில் இருக்கிறாங்க பெரிய டாக்ட்ரு மருத்துவ நிபுணர் ஹச்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ்ஜு டவுளத்துார் ஸ்ரீநிவாசன் மெடிக்கல் காலேஜ்ஜு பெரம்பூரில் அது எங்கள் ஊரில் நாற்பது கிலோ மீட்டரு ஐம்பது கிலோ மீட்டரில் இந்த வசதி எல்லாம் இருக்குதுங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஒரு எஸ்ஆர்எம்மில் போகணும்னால் திருச்சி மாவட்டத்தில் இருந்தால் கூட திருச்சி மாவட்டத்தில் ஒரு பிரபல டிஸ்ட்ரிக்கில் நின்றாருன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு ஹெச்ஆர்எம்மில் போனோம்னு வச்சுங்கங்க வைத்தியம் ஃப்ரீங்க மருந்து மாத்திரை காசு சாப்பாடு ஃப்ரீ பெட்டு ஃப்ரீங்க எஸ்ஆர்எம்மில் இன்னைக்கும் அது மாதிரி தான் நடக்குதுங்க எஸ்ஆர்எம் ஹாஸ்டலில் போனோம்னால் பெரிய பெரிய டாக்ட்ரு எல்லாம் வருவாங்க அந்த டாக்ட்ருக்கு படிக்கிற பிள்ளைங்களும் வந்து பையனுங்க ஜென்ஸ்சு லேடிஸ்ஸு எல்லாமே வந்து பார்ப்பாங்க உடம்பு சரி இல்லாதவங்களை பார்க்குறாங்க டெய்லி காலையில் ஒரு பத்து மணிக்கு டாக்ட்ரு வந்து பார்ப்பாரு பார்த்துட்டு பத்து மணிக்கு எல்லாம் அவங்க பெட்டு கிட்டயெல்லாம் மாற்றி கொடுத்துருவாங்க குளிக்க வச்சுருவாங்க எல்லாம் டீ டீ காபி கொண்டாந்து கொடுத்துருவாங்க ஒம்பது மணிக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க டாக்ட்ரு வந்து பார்ப்பாரு பார்த்துட்டு ஊசி கீசி போட்டு நல்லா இன்னொரு நாலு நாள் போட்டுங்க நல்லா இருங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சினையா மருந்து மாத்திரை வாங்கிக்கோங்க மெடிக்கலில் வாங்கிக்கோங்க உங்களுக்கு சாப்பாட்டுக்கு காசு கிடையாது பெட்டு வாடகை கிடையாது மருந்து மாத்திரைக்கு மட்டும் தான் காசு ஸ்கேன் எடுக்க காசு கிடையாது எதுவுமே உங்களுக்கு கிடையாதுங்க ஃப்ரீ தாங்க அப்படினு எஸ்ஆர்எம்மில் சொல்லியே வைத்தியம் பார்ப்பாங்க யாரும் எஸ்ஆர்எம்மில் பொறுத்தவரைக்கும் போய் ஏமாந்து போய் காசு கீசு கொடுப்பாங்க வாங்குவாங்க அப்படி ஒன்றும் கிடையாதுங்க மற்ற டாக்ட்ரு எல்லாம் போய் பெரிய பெரிய டாக்ட்ரெலாம் இருக்காங்க அவங்ககிட்டலாம் போனோம்னால் காசு தாங்க ஒரு அறுவை சிகிச்சை பண்ண ஒரு ஸ்கேன் எடுக்கணும் அப்படினா ஸ்கேன் எடுக்கணும்னா ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் சுற்று சுற்றுது ஸ்கேன் எடுக்கணும்னா நெஞ்சை மட்டும் எடுக்கணும்னா இது மாதிரியெல்லாம் காசு தாங்க எஸ்ஆர்எம்மில் ஆனால் எந்த இதுக்கும் காசு கிடையாதுங்க வைத்தியம் ஃப்ரீயாக பண்ணுவாங்க குளித்தலை டாக்ட்ரு இருக்காங்க முசிறியில் இருக்கிறாங்க பெரம்பலூரில் இருக்கிறாங்க எங்கே போனாலும் வைத்தியம் பண்ணிக்கலாம்ங்க வைத்தியம்னால் காசு ப்ரைவேட்டில் போனால் காசுங்க கவெர்மெண்டு ஆஸ்பத்திரிக்கு போனால் ஃப்ரீயாக பண்ணிகிட்டு வரலாம் கவெர்மெண்டு ஆஸ்பத்திரிக்கு போனால் ஸ்கேனெலாம் எடுக்க மாட்டாங்க சின்ன திருச்சியில் எடுப்பாங்க திருச்சி காலேஜ்ஜில் ஜிஹச்சில் எல்லாம் பார்ப்பாங்க பார்த்து வைத்தியம் பண்ணிகிட்டு வரலாம்ங்க வேறு எங்கேலாம் பக்கத்தில் மருத்துவமனை ரெண்டே காலேஜ்ஜு தான் மெடிக்கல் காலேஜ்ஜூ இருக்குதுங்க எஸ்ஆர்எம் ஒன்று தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூரில் ஒன்றுங்க சமயபுரம் ஒன்று பெரம்பலூரில் ஒன்று இருக்குதுங்க எஸ்ஆர்எம் காலேஜ்ஜு பிள்ளைங்க மெடிக்கலில் படிக்கிறதுக்கு